எனக்கும் ரொம்ப நாளாக கபடி ஆடணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு விளையாட தெரியாது ஸ்கூல்லலாம் விளையாடுவாங்க நானும் போய் பார்ப்பேன் ரொம்ப நாள் பார்த்துட்டு பார்த்துட்டு நானும் விளையாடணும் விளையாடணும்னு தோணும் அப்போது ஒருநாள் போய் நின்றேன் நானும் கொஞ்சம் பிடிக்க கற்றுக்கின எல்லாம் பிடிச்சாங்க நானும் போய் பிடிக்க கற்றுக்கின அப்படியே அந்த திறமையை வளர்த்துக்கின இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கபடி விளையாட தெரியும் நானும் விளையாடுறேன் அதுக்கப்புறம் அப்படிதான் வளர்த்துக்கின அந்த திறமையெல்லாம் கபடி விளையாட தெரியும் வாலிபாலும் விளையாட தெரியும் எல்லாம் வாலிபால் விளையாடுவாங்க எனக்கு பால் போட தெரியாது நானும் போய் நிற்பேன் பால் அடிப்பேன் அப்போதான் அந்த திறமையெல்லாம் கற்றுக்கின வாலிபாலும் விளையாடத் தெரியும் கபடியும் விளையாட தெரியும் ஃபுட்பாலும் விளையாட தெரியும் எல்லாம் சும்மா ஒதைச்சி ஒதைச்சி விளையாடுவாங்க ஆனால் எனக்கு என்னன்னே தெரியாது நானும் போய் சும்மா ஒதைப்பேன் அதுவும் எல்லாம் சொல்வாங்க இப்படிதான் அடிக்கணும் இப்படி இப்படிதான் அடிக்கணும்னு சொல்வாங்க நானும் அப்படி அடித்து கற்றுக்கின எல்லோரும் திறமைய அவங்கவுங்களே வளர்த்துக்கினாங்க நானும் நானே வளர்த்துக்கின கபடி கபடி வாலிபாலு ஃபுட்பாலு அதெல்லாம் விளையாட தெரியும் அதெல்லாம் அப்படியே போய் நின்று நின்று தான் ப்ராக்டிக்ஸ் ஆகி தான் எல்லாம் வளர்த்துக்கின அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விளையாட்டு தெரியும் அதெல்லாம் நானே தான் வளர்த்துக்கின கபடி எல்லா மேட்ச்சுக்கெல்லாம் போய்ருக்கேன் வாலிபாலுக்கும் ரெண்டு டைம் போய்ருக்கேன் ரெண்டு டைம் போய்ட்டு ஒரு டைம் வின் ஆகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் நானே தான் வளத்துக்கினேன் நீங்களும் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையும் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் வளர்த்துக்கோங்க